நான் ஸ்விக்கியில ஆடரு போட்டேன் டெலிவரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க மழை சரியான மழை இருந்தாலும் நீட்டாக டெலிவரி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த டெலிவரி கொண்டு வந்தவர் நல்லா அவருக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம் கரெக்ட்டான டயத்துக்கு ரேட்டிங் கொண்டு வந்தார் அங்கே ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு தந்தூரி பரோட்டா சால்னா அதுக்கடுத்து எல்லாமே நல்லாருந்திச்சு அவருக்கு நான் ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்குணுன்னு ஆசைப்பட்றேன் நான் கொடுப்பேன் ஓகே